வேலை நேரோம் இல்லாமல் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டான ஒர்க் என்னென்னா டிவியில் மியூசிக் கேட்றது அப்புறோ குக்கிங் பண்ணுறது இதெலாம் தான் என்னோடய பொழுதுபோக்கு அப்புறோ வந்து பக்கத்துக்கு வீட்டில் ரெண்டு பசங்க இருப்பாங்க அவங்க கூட போய் சும்மா எதாவது விளையாண்டுட்டு இருப்பேன் அதுக்கப்புறோ வந்து மொபைலில் யூடியூப்பு இன்ஸ்டா பார்ப்பன் எதாவது வீடியோஸ் ஃபன்னான வீடியோ அந்த மாதிரி எதாவது பார்ப்பன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டிக்கூட கொஞ்ச டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அவங்க கூட பேசும் போது எனக்கு கொஞ்ச ஜாலியாக இருக்கும் அதனால அவங்க கூட போய் கொஞ்சம் நேரோம் பேசிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறோ வந்து குக் பண்ணுவேன் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன் குக் பண்ணிட்டு வீட்டில் எல்லோருக்கும் சமச்சு கொடுப்பன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூடலாம் கொஞ்ச பேசிகிட்டு எங்கேயாது பக்கத்தில் பார்க்கு அந்த மாதிரி எதாவது இருந்தால் போயிட்டு வருவேன் அப்புறம் டெம்ப்ல்ஸ்க்குலாம் போகும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்புறோ வந்து மியூசிக் கேட்பன் அது தான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயோ வந்து மியூசிக் அதில் வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கனோ அப்போலாம் மியூசிக் கேட்பன் அப்புறோ வந்து வெளியில் எங்கேயாது பீச்சு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போவோம்